ஆ ஹலோ ஆ சொல்லுங்கள் மேம் ஆ எங்கள் பேங்க்லேயா மேம் நாங்கள் வந்து இப்போ வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் மேம் ஹவுஸ் லோன்னு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எதாச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு லோன் குடுக்குறோம் மேம் அந்தமாதிரில்லாம் புது ஸ்கீம் இருக்குது மேம் வேறு என்ன மேம் வேணும் வேறு என்ன எஜிகேஷன் லோன் வந்து ஒரு ஒன் இயருக்கு எப்படி சொல்கிறாங்களோ அதை பொறுத்துதான் மேம் நாங்கள் பேங்க்குலேருந்து கொடுப்போம் நீங்கள் வந்து அதை வாங்குனீங்கன்னா மாதம் பண்ணுற மாதிரி இருக்காது மேம் ஒரு த்ரீ மந்த்துக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி தான் மேம் இருக்கும் நீங்கள் வாங்குகிற அமௌண்ட் பொறுத்து மேம் அது வந்து ஆ ஓகே நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரிண்ட் பண்ணி எவ்வளோ போய்ருக்கோ அதெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு தான் மேம் கொடுப்போம் நீங்கள் சப்போஸ் நான் அதிகமாக பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் அதை பொறுத்து கொடுப்போம் மேம் ஆ ஓகே மேம் ஃபிஃப்ட்டி தௌசண்ட் தானே மேம் ஓகே மேம் கொடுக்குறோம் நீங்கள் அதுக்கு தேவையான சர்ட்டிபிகேட்லாம் எடுத்துட்டு வாங்க நாளைக்கு ஆ தேங்க்யூ மேம்